இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படினா ஃபர்ஸ்ட்டு நிச்சியதார்த்தம் வைப்பாங்க நிச்சியதார்த்தம் முடிஞ்ச என்ன நடக்கும் நிச்சியதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறோ நலங்கு ஃபங்க்ஷன் பந்த கால் பந்தல் கால் நடுவாங்கள் நட்டதுக்கு அப்புறம் பந்தல் போடுவாங்கள் அதுலேருந்து என்ன ஆகிடும் நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாமே வீட்டுக்கு வர ஆரமிச்சுடுவாங்கள் அதுலே திருமணம்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம் எல்லாரும் வருவாங்கள் ட்ரெஸ் எடுக்க போவாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறோ நகை எடுக்க போவாங்கள் நகை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கள் நமக்கு தேவையான பொண்ணுக்கு தேவையான திங்க்ஸு இப்போ வீட்டில் பீரோ கட்டில் அந்த மாதிரி எல்லா பொருளுமே வாங்க போவாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறோ நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கும் நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறோ என்ன அதுக்கப்புறோ பொண்ணு வீட்டு மாப்பிள வீட்டிலிருந்து பொண்ணழைப்பு பெண்ணழைப்புக்கு வருவாங்கள் அன்னைக்கி நைட்டே நிறையே ஃபோட்டோ ஷூட்டிங்ஸ் இருக்கும் நிறைய ஃபோட்டோ எல்லாமே பிடிப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ணிவிட்டு அம்மண்டபத்தில் ஸ்டே பண்ணுவாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் என்ன நடக்கும் கல்யாண அது அந்த கரெக்ட்டா அந்த டைமிங்கில் தாலி கட்டுற ஃபங்க்ஷன் தாலி கட்டிவிட்டு அதுலருந்து என்ன பண்ணுவாங்கள் அப்புறம் நிறைய அதில் நிறைய சடங்கு நடக்கும் நம்ம கலாச்சாரத்தில் நிறையே நடக்கும் என்ன தாலி கட்டுவாங்கள் அப்புறம் அந்த அக்னி வளம் வருவாங்கள் அப்புறம் நிறைய பானையில் வந்து மோதிர போட்டு எடுக்குறது தலையில் அப்பளம் அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் அதுலுயே ரொம்ப ஜாலியாயிருக்கும் வந்த சொந்த பந்தங்கள்லாம் கவனிக்கிறது அவங்களை வாங்கனும் கூப்பிறது அதோடு அவங்களை கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறது அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அவங்களுக்கு அவங்களை கவனிக்கிறது அது எல்லாமே எப்படிருக்கும் திருமணத்தில் திருமண விழாவில் நடக்கும் எல்லாமே அதுக்கப்புற திரும்ப கல்யாண முடிஞ்சு பொண்ணு மாப்பிளையும் என்ன பண்ணுவாங்கள் கோவிலுக்கு வீட்டுக்கு அந்த மாதிரி அமைச்சு விடுவாங்கள் அங்கே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு மறு வீட்டுக்கு போகனும் அப்படி சொல்லிட்டு திருமணத்தை பற்றி பேசுனு அப்படினா நிறைய போயிட்டேருக்கும்